இந்த பகுதியில் வந்து கால்நடை மருத்துவர்கள் இருக்கிறார்கள் கால்நடை மருத்துவர்கள் அதாவது பால் சொஸைடி மூலிமாக வந்து அவங்க வந்து நிறையா மாடுகளுக்கு ஊசி போடுறது சினை ஊசி போடுறதுல இருந்து எல்லாமே பார்க்கறாங்க மாடு வந்து எப்படி வளர்த்துறது அதுங்களுக்கு என்னென்ன மரு ம தீவனம் கொடுக்கறது அதைப் பற்றியும் நல்லா தெளிவாக விளக்கமாக சொல்லிட்டு போய்ட்டு சொல்லிடுறாங்க அதே மாதிரி அங்கே சுற்றி இருக்கிற மாடுகளுக்கு வந்து அப்பப்போ தடுப்பூசியும் போட்டு போகிறாங்க எங்களுக்கு என்ன தேவையோ அதையெல்லாமே செஞ்சு கொடுக்குற அளவுக்கு இங் இந்த ஏரியாவில் வந்து மக் மா மாட்டு டாக்டர் நல்லா தான் இருக்காங்க அதாவது ஒரு மாட்டுக்கு ஒடம்பு சரியில்லைன்னு சொன்னால் அ அடுத்த நிமிடமே வந்து அவங்க ஊசி போடுற அளவுக்கு இந்த ஏரியாவில் வந்து நல்லா தான் இருக்காங்க அவங்கள எல்லாம் எதுவும் கொறை சொல்கிற அளவுக்கு இல்லை கவர்மெண்ட் அதுவும் கவர்மெண்ட்டால் நியமிக்கிற டாக்டர்கள் தனியார் டாக்டர் விட கவர்மெண்ட்டால் நியமிக்கப் டாக்டர்கள் வந்து நல்லாவே வந்து செஞ்சு கொடுத்துட்டு போகிறாங்க முகாம் மாதிரி நடத்தி மாடுகளுக்கு சத்து தே சத்துக்கு என்னென்ன தேவையோ அந்த மாதிரி சத்து மாவில் இருந்து மாட்டு தீவனத்தில் இருந்து எல்லாமே கொடுத்துட்டு தான் போகிறாங்க மாடு கால்நடை மாடுகளுக்கு எப்படி பராமரிக்கிறதுங்கிறதையும் சொல்லிக்கொடுக்கறாங்க அதுக்குன்னு ஒரு தனி வகுப்பே நடத்தினாங்க இந்த பக்கம் அதே மாதிரி அவங்களும் வந்து அதுக்கு தே என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் தெளிவாக சொல்லிக்கொடுத்துட்டு தான் போனாங்க டாக்டர்கள் கம்பல்சரி மா மூணு மாதத்துக்கு ஒருக்காவும் ஆறு மாதத்துக்கு ஒருக்காவும் எல்லா மாடுகளுக்கு வந்து தடுப்பூசி போட்டுட்டு தான் போகிறாங்க